நீங்கள் மிக விரும்பும் குடும்பம் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு என்னென்னு கேட்டுனுக்கிறீங்க நாங்கள் குடும்பத்தோடு வெளியே போகிறோம் டூருக்கு போகிறோம் பசங்கள்கூட கூட்டின்னு ம மைசூருக்கு ஊட்டிக்கு எல்லாம் போகிறோம் வ வருஷத்துக்கு ஒரு முறை கோடை லீவில் குடும்பத்தில் ஜாலியாக போய்விட்டு குடும்பத்தில் நின்று அங்கே மூணு நாள் அங்கே ரெண்டு நாள் அங்கே ரெண்டு நாள்ன்னு போய் தங்குகிறோம் தங்கிவிட்டு குடும்பத்தோடு போகிறோம் போய் சுற்றி பார்க்குறத்துக்கு போகிறோம் அப்புறம் கோயிலுக்கு போகிறோம் தர்காங்களுக்கு போகிறோம் மசூதிங்களுக்கு போகிறோம் ஜமாத் கிமாத் நடந்துச்சுன்னால் அங்கே போகிறோம் நாங்கள் குடும்பத்தோடு அண்ணன் தம்பிங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நண்பர்கள் நண்பர்கள் கூட டூருக்கு போகிறோம் கொடைக்கானல் ஊட்டி அந்தமாதிரி போகிறோம் போய் பொழுதுபோக்கு பண்ணுறோம் அங்கே கேம்ஸ்ஸுங்கள் நூடுல்ஸ்ஸு அந்த கார்ட்ஸ்ஸு அந்தமாதிரி கேம்ஸ்ஸுங்க விளாடுறோம் எல்லாம் அண்ணன் தம்பிங்களெலாம் சேர்ந்து விளாடுறோம் உட்காந்து பொழுதுபோக்கு அதுதான் வாலி பாலு ஃபுட் பால் விளாடுறாங்க பசங்கள் அண்ணன் தம்பிங்கள் அதை ஃபுட் பால் பார்த்துன்னு உட்காந்துனு இருக்கிறோம் வாலி பால் விளாடுறாங்க கிரிக்கெட் விளாடுறாங்க பசங்கள் குடும்பத்தோடு அப்புறம் கேரம் போடு கேரம் போடு கூட விளாடுறாங்க வீட்டில் பசங்கள் பொம்பளைங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அதுதான் பொழுதுபோக்கு எங்களுக்கு பொழுதுபோக்கு இன்னும் சொன்னிங்கன்னால் உங்களுக்கு கிரிக்கெட்டு பசங்கள் விளையாடிகிட்டு தான் இருக்காங்க வீட்டாண்ட எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு பசங்கள் சேர்ந்து கிரிக்கெட் விளாடுறாங்க வீட்டாண்ட அப்புறம் ஃபுட் பால் விளாடுறாங்க சின்னக் கொழந்தைங்க சைக்கிளுங்க ஓட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பொழுதுபோக்கு அதுதான் பசங்களை பார்த்துக்கறது எங்களுக்கு பசங்கள் விளாடுற விளையாட்டுக்கும் அவங்க கோஆப்பரேட் பண்ணிகிட்டு அவங்க கிட்டே நல்லபடியாக பார்த்து அவங்களுக்கு கற்று அடிப்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் மீதி குடும்பத்தோடு நண்பர்கள் வராங்க நண்பர்களும் சேர்ந்து அவங்கக்கூட விளாடுறோம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் வீட்டாண்ட டூருக்கும் போகிறோம் நாங்கள் எல்லாம் டூருக்கும் போகிறோம்